குழாய் நீரைப் பற்றிப் பேசணும்னா குழாய் நீர் வந்து அந்த காலத்திலலாம் வந்து போர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் அந்த தண்ணியில வந்து ப்யூரிட் ப்யூர் ப்யூரிட்டி இருந்தது நல்லா எந்த வியாதியும் கெ இருக்காது ஆனால் இப்போலாம் வந்து ஆர்வோ அப்புறம் கேன் தண்ணி அந்தமாதிரி வாங்கிக் குடிக்கிறதனால டிசீஸ்ஸு வருது அப்புறம் காய்ச்சல் அப்புறம் வந்து ஸ்கின்னு இது தோல் வியாதி தோல்ல ஏதாவது இது வருது சொறி இந்த அந்தமாதிரி நம்ம ப்ராப்ளம்லாம் வருது அதனால த எனக்கு தெரிஞ்சு போர் தண்ணி எது எவ்வளோ ப பரவாயில்ல இப்போலாம் எல்லாரும் வந்து அந்த ஆர்வோ கேனை குடிக்கிறதனால ரொம்ப இதாக இருக்குது அது தண்ணியை வந்து சுத்தமாக குடிக்கணும் சுத்தமாக வச்சிக்கணும் டெ தண்ணி குடிச்சால்தான் உடம்புக்கு நல்லது அதனால தண்ணி வந்து ரொம்போ முக்கியம் தான் சுத்தமாக இதை இருக்கிற தண்ணியை குடிக்கிறது நல்லது